எங்கள் ஊரில் த தமிழ் வழி கல்வி ஒன்றாம் வகுப்புலருந்து ஆரம்ப வகுப்பு ஒ ஒன்றாம் வகுப்புலருந்து பனிரெண்டாம் வகுப்பு வரை தமிழ் வழி கல்வி இருக்கு ஆறாம் வகுப்புலருந்து பனிரெண்டாம் வகுப்பு வரை ஆங்கில வழி வகுப்புகள் நடைபெறுகிறது அது போக த தனியாக தனியார்மயமாக மயமாக்கப்பட்ட ஒரு பள்ளியும் புனித ஜோசப் மெட்ரிக்குலேஷன் கான்வென்ட்டுன்னு ஒரு ஸ்கூல் நடத்தப்படுது அதில் சிபிஎஸ்சியும் மெட்ரிக்குலேஷனும் நடத்துகிறாங்க அது எ ப்ரீகேஜியில இருந்து டுவெல்த்து வர டுவெல்த்து வர நடத்துகிறாங்க டுவெல்த்து வர நடத்துகிறாங்க அதுக்கப்புறம் மற்றபடி ஸ்கூல்ன்னா பக்கத்தில் திருச்செந்தூர் குமாரபுரம் காஞ்சிக்கு போகணும் இல்லாட்டி முத்து கார்டனில் ஸ்கூல் இருக்கு இந்த மாதிரி அக்கம் பக்கத்தில் தான் பள்ளிகள் இருக்கு அங்கே போய் தான் ஆங்கில வழி கல்வியை ப கற்றுக்கொள்ள வேண்டும் சிபிஎஸ்சி இருக்கு பேல்ஸ் ஸ்கூலில் காஞ்சி சங்கரா ஸ்கூலில் வந்து மெட்ரிக்குலேஷன் இருக்கு வேறு வேறு டைப்பிங் சென்டர் இருக்கு கம்ப்யூட்டர் சென்டர் இருக்கு இந்த வாய்ப்புகள் வந்து மாணவர்களுக்கு ஒட்டு மொத்த வளர்ச்சிக்கும் முன்னேற்றத்துக்கும் உதவியாக இருக்குது மேல்கொண்டு இந்த நீட்டு மருத்துவ கல்விக்கான நீட்டு தேர்வு இன்ஜினியரிங் கல்விக்கான ஜேஇஇ அது போக டிஎன்பிஎஸ்சி குரூப் எக்ஸாம் அதெல்லாம் எங்கள் ஊரில் இல்லை பக்கத்தில் திருச்செந்தூர்லையும் இல்லை நாங்கள் இந்த கல்லாமொழிக்கு தான் போ வேண்டியது இருக்கு கல்லாமொழி அல்லது சென்னை இப்படி பெரிய பெரிய நகரங்கள தேடி தான் நாங்கள் போக வேண்டியது இருக்கு அதுவும் இல்லாமல் பக்கத்தில் வந்து பிரபலமான சிவந்தி ஆதித்தனார் கல்லூரி அது கலை அறிவியல் கல்லூரி செயல்படுகிறது அது அதற்கு பக்கத்துலயே நர்ஸிங் கல்லூரியும் செயல்படுது அதுபோக இந்த சிவந்தி அக்கா சிவந்தி ஆதித்தனார் கல்லூரி வந்து ஒரு அக்காடமியாக நடத்துகிறாங்க அதில் வந்து இன்ஜினியரிங் கல காலேஜ் இருக்கு பிஎட் காலேஜ் இருக்கு பிடி காலேஜ் இருக்கு நான் எப்போ புதுசாக மெடிக்கல் டாக்டருக்கு மட்டும் தான் இல்லை மற்றபடி எல்லா காலேஜும் இருக்கு கேர்ள்ஸுக்குன்னு தனியாக ஆர்ட்ஸ் அண்ட் சையின்ஸ் இருக்கு அப்புறம் உடற்கல்விகள் ஆசிரியர் தே கால் கல்லூரி இருக்குது இந்த மாதிரி நிறையா ஆசிரியர் அது எப்படி சொல்லுறது ஆசிரியர் பயிற்சி வகுப்பு இருக்கு ரெண்டு வருஷ கோர்ஸு இந்த மாதிரி நிறைய இது சிவந்தி ஆதித்தனார் அகாடமி குரூப்பில் அக்காடமியில வந்து நடத்துகிறாங்க இந்த இதன் மூலமாக நிறைய எங்கள் ஊரில் இருந்து நிறைய பேர் கல்வி கற்று மேற்கல்விக்காக பெருநகரங்களுக்கு சென்று மேலும் அவங்களுடைய கல்வி கல்வித் திறமைய வளர்த்து அவங்கள நல்ல ஒரு வேலை வாய்ப்புக்கு செல்லுறதுக்கு வெளிநாடுகளுக்கும் சரி கப்பல்களுக்கும் சரி போகறதுக்கு அவங்களுக்கு உறுதுணையாக இருக்கு மேல்கொண்டு இந்த மாதிரி நீட்டு இந்த ஜேஇஇ டிஎன்பிஎஸ்சி குரூப் எக்ஸாம் ஒன் டூ த்ரீ அந்த மாதிரி ஐஏஎஸ் ஐஎஃப்எஸ்ஸு அந்த மாதிரி குரூப்பு அந்த மாதிரி ஆ தேர்வு எழுதுறதுக்கு இந்த திருச்செந்தூரில் எந்த இதுவுமே பயிற்சி வகுப்புமே இல்லை இதுக்கு எல்லாம் நாங்கள் சென்னைக்கு தான் போகணும் அதை விட்டா பாண்டிச்சேரி போகணும் அந்த மாதிரி திருச்சி கோயம்புத்தூர் இப்படி பெரிய நகரங்களுக்கு தான் நாங்கள் போகணும் அந்த மாதிரி நான் அதனால் எங்கள் ஊர் பிள்ளைங்கள் எல்லாம் டுவெல்த்து முடிச்சவொன்னே பெரு பெருநகரங்களை தேடி பேய்ருவாங்க பொதுவாகவே அதுக்கப்புறம் தான் அவங்களுக்கு அவங்க எதிர்பார்க்குற அந்த அவங்க எதிர்பார்க்குற இந்த குரூப்பு படிப்புகள் வந்து அவங்களுக்கு கிடைக்கும் இங்கேன்னா வெறும் ஆர்ட்ஸும் சையின்ஸும் தான் இருக்கு நர்ஸு இந்த மாதிரி தான் இருக்குது அதை விரும்பாத பிள்ளைங்கள் பொதுவாக வெளியூர்களுக்கும் பெருநகரங்களை தேடி போய் படிச்சு முடிச்சிவிட்டு அப்புறம் பெங்களூர் இந்த மாதிரி வேலைகளுக்கு போயிருவாங்க பெங்களூர் சென்னை அப்புறம் ஹைதராபாத்து இந்த மாதிரி எல்லாம் ஊர்லையுமே இருந்து எங்கள் ஊர் பிள்ளைங்கள் நல்ல ஒரு முன்னேற்றத்தை கண்டுக்கிட்டு தான் இருக்காங்க நல்ல ஒரு அவங்களுடைய வாழ்க்கை எதிர்காலம் வந்து நல்லபடியாக அமையுது